அப்பு ட்ராவல்ஸ்ங்களா சார் கொஞ்சம் கன்னியகுமாரியிலேருந்து சென்னை வரைக்கும் போகணும் அதுக்கு எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுங்களா இண்டிஜுவல் கஸ்டமர் தான் சார் போகிறேன்

நாளைக்கு காலையில் எயிட் ஓ க்ளாக் எனக்கு போர்ட் மீட்டிங் இருக்குது சார் அதனால் இப்போ நான் நைட் டென் ஓ க்ளாக் போல் எனக்கு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுங்களா கொஞ்சம் ஓகேங்க சார் ஓகேங்க சார்

ஓகேங்க சார் எவ்வளோ சார் அமௌண்ட் வரும் ஓகேங்க சார் ஓகே சார் எதாவது கொஞ்சம் அமௌண்ட் கம்மி பண்ணிக்கலாமில்ல சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஆ ஆமாங்க சார் நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேங்க சார் ஆஃபிஸ்லிருந்து வரவே டென் ஓ க்ளாக் ஆகிடும் நான் அங்கே எதுவும் சாப்பிட முடியாது அதனால் டின்னர் இங்கே ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம் சார் ஓகேங்க சார் எப்போங்க போயிட்டு ரிட்டன் சார்

எனக்கொரு மீட்டிங் ஃபைவ் ஓ க்ளாக் முடிஞ்சிடும் சார் ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஓகேங்க சார் இப்போ அது அப் அண்ட் டௌன் சார்ஜ் எவ்வளோங்க சார் வரும் மொத்தமாக டோட்டலாக ஃபிஃப்ட்டீனா சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்